ஹலோ ஹலோ வணக்கம் நாங்கள் ரூபி ப்ரவுசிங் சென்டருலேந்து பேசுகிறோம் நீங்கள் ஆ சொல்லுங்கள் சர்டிஃபிக்கேட்டாங்க என்ன சர்டிஃபிகேட் டவுன்லோட் பண்ணணுமா அப்ளை பண்ணணுமா ஆ என்னென்ன என்ன சர்டிஃபிக்கேட்டும்மா

ஆ சரிங்கம்மா சரி நீங்கள் அப்ளை பண்ணிட்டீங்க அதை டவுன்லோட் பண்ணிதானே பண்ணணும் ம் சரி ஆ த்ரீ ஓ க்ளாக்கு முன்னாடியே வந்துடுங்க அப்புறம் சர்வர் சர்வர் வேலை பார்க்காது வேலை பண்ணாது எங்களுக்கு கொஞ்சம் வேலை அடுத்தது எங்களுக்கு கொஞ்சம் வேலை இருக்கும் அதனால் நீங்கள் மூணு மணிக்கெல்லாம் வந்துட்டீங்கன்னா அதுக்குள்ளே முடிச்சிடுவேன் மேம் ஆ சரிங்க சரிங்க என்னென்ன சர்டிஃபிகேட்டு என்னன்ட்டு வந்து டீடெய்ல்டாக சொல்லுங்கள் ஆ வேறு இந்த சர்டிஃபிகேட் மட்டுந்தானா ம் சரிங்கம்மா த்ரீக்கு த்ரீ ஓ க்ளாக்கு முன்னாடியே வந்துடுங்க த்ரீ ஓ த்ரீ ஓ க்ளாக்கு முன்னாடியே வந்துட்டீங்கன்னா உங்கள் சர்டிஃபிகேட் பண்ணிடலாம் சரிங்களா ஆ சரிங்க இந்த வேறு எதுவும் இது பண்ணணுமா வேறு எதுவும் வேறு அப்ளிக்கேஷன் எதுவும் போடணுமா எஸ்டர்டே வேறு எதுவும் சரிங்க சரி ஓகே மேடம் சீக்கிரம் வந்துடுங்க மேடம் ஓகே தேங்க்யூ